நான் மளிகை கடை மளிகை கடை வச்சி நடத்தும் போது அப்பொழுது நான் எழுதி எழுதி பார்க்கறதுக்கு தான் நான் அதிகம் ரொம்ப விருப்பப்படுவேன் நான் மளிகை கடைக்கு போகும் போது பில்லு போட்டு அனுப்புவதும் என் கையால் தான் எழுதுவேன் அடுத்தவங்கள எழுத சொல்ல மாட்டேன் அதே போல நான் நடவு நாற்று பறி செஞ்சு வரும் ஆளுகளுக்கு கணக்கு பார்க்க சொல்லுவாங்கள் கணக்கு பார்க்கும் போது என்ன எல்லாருக்கும் நல்ல விதமாக கணக்கு பார்த்து ஒவ்வொருவருக்கும் எவ்வளது ரூபா எவ்வளது பணம்னு எழுதி நானே ஏன் கையால் கொடுப்பேன் அதே மாதிரி காசு கொண்டாந்து கொடுக்கும் போது இப்போது ஒரு இதுக்கு எவ்வளது வருது அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்கள் அப்படி பார்க்கும் போது அந்த கணக்கை நான் வந்து பார்க்க பத்து நிமிசம் இருபது நிமிசம் ஆகும் அதை நான் வந்து பார்த்து எல்லாருக்கும் கணக்கு பண்ணி காசு கொடுப்பேன் வாங்கும் போது அந்த ஜெனங்கள் எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்கள் தம்பி எழுதி கணக்கு பார்க்குறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்கள் அதலாம் ஒரு பைசாக் கூட கணக்கில் விட்டுடாம நான் எழுதி பார்ப்பேன் அதே மாதிரி ஞாபக சக்தியாக யாரு பெயரையும் விட்டுட மாட்டேன் விடாம எழுதுவேன் எழுதி ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு பார்த்து காசு கொடுப்பேன் அந்த காசுகள் இல்லேன்னாலும் மறா நாளு மறா நாளு கணக்கு எழுதி அவங்களுக்கு செய்து கொடுப்பேன் அதனால் என் மேலே எங்கே வேலை செஞ்சாலும் கொண்டாந்து என்கிட்ட கணக்கு வச்சி எழுதிப் பாருங்கள் அப்படின்னு ஜெனங்கள் எல்லாம் என்னுக்கிட்ட சொல்லும் அதுமாரி ஒரு நாலு தெரு அஞ்சு தெருலேருந்து எல்லாம் என் காசை தூக்கி கொண்டாந்து கொடுக்குங்க நான் எல்லாருக்குமே அதே மாதிரி என் கையாலவே எழுதி நல்ல விதமாக நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அதனால் ஜெனங்கள்லாம் என் மேலே நல்ல பிரியமாகவும் தம்பி இப்போ நல்ல விதமாக கணக்கு எழுதி பார்க்குது அப்படின்னு நான் இருக்கேன்